வேளாண் துறையில் இப்போ வந்து நிறைய முன்னேற்றம் எல்லாம் வந்துடுச்சு அந்த காலத்தில் வந்து ஆளுங்களை வச்சுதான் நடவு நட்டாங்க நாற்று நட்டாங்க அறுவடை செஞ்சாங்க இப்போ வந்து எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு நடவுக்கும் மிஷின் வந்துடுச்சு அறுவடைக்கும் மிஷின் வந்துடுச்சு கரும்பு வெட்றதுக்கும் மிஷின் வந்துடுச்சு இப்போ வந்து வேளாணில் வேளாண் துறையில் வந்து காய்கறி அதிகமாக விளையற மாதிரி அது எல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டிருக்குறாங்க அந்த ஆராய்ச்சியில் நல்ல முன்னேற்றமும் இருக்குது அதனால் இப்போ வந்து வேளாண்துறையில் நல்ல சிறந்த இதாக இருக்குது